நான் குழந்தை நான் ஃபஸ்ட்டு ப இப்போ ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரையுமே நான் த தேட்டருக்கு போயிருக்கேன் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய்மென்டாக இருந்தது சின்ன பிள்ளைங்கள் கூட ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதோட முடிச்சுட்டு காலேஜிக்கு வந்தால் காலேஜில் இந்த சுற்றுலா இன்னும் வேறு இடத்தையெல்லாம் நல்லா அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஏன்னால் இந்த என்ஜாய்மென்ட்டே எனக்கு எங்கேயுமே வராது ரொம்ப இப்போ ஸ்கூல் டைமில் கல் காலேஜ் டைமில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இதெல்லாம் மறக்கமுடியாத ஒரு நிகழ்வுகள் அங்கே போய்விட்டு விளாண்டது டான்ஸ் ஆடினது அந்த கடலில் விளாட்னது எனக்கு இன்னும் மறக்கமுடியாத நினைவுகளாக இருக்குது எனக்கு ஆனால் என்னையால் மறக்க முடியல ஆனால் திரும்பி எனக்கு அது வருணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு தேட்ருக்கெலாம் போனோம் பீச்சுக்கு இன்னும் பல இடங்களெலாம் நாங்கள் பல ஊரில் நாங்கள் போய்விட்டு பார்த்தோம் இன்னும் எனக்கு அது மறக்க முடியல நினைவுகளாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு திரும்ப வேணுன்னு அதை நினைக்கறேன் ஆனால் அது என்னால் வராது நான் போகணுன் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் போக முடியல இப்போ கல்லூரி டைமில் கல்லூரி காலேஜ் படிச்சுட்ருக்கறேன் இங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்தால் கூட்டு போவாங்க அங்கே ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக என்ஜாய்மென்ட்டாக ரொம்ப என்ஜாய்மென்ட்டாக இருக்கும் லைஃப்லேயே முடிக்க மறக்க முடியாத அளவுக்கு என்ஜாய்மென்ட் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் திரும்பியும் ஆசைப்பட்றேன் அதெலாம் வரணுன்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக போகணும் வரணும் அப்படி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கா காலேஜ் டைமெலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிணோம் நம்ம என்ஜாய் பண்ணிடோன்னு நினைக்கிறேன் இன்னுமே என்ஜாய் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் ஆனால் இனிமேலும் என்ஜாய் பண்ணும்ன்னு நான் நினைக்கிறேன் பீச்சி போயிருக்கோம் சிவன் கோயிலுக்கு போயிருக்கோம் தஞ்சாவூர் போயிருக்கோம் மதுரைக்கு போயிருக்கோம் சென்னைக்கு போயிருக்கோம் கோயமுத்தூருக்கு போயிருக்கோம் இன்னும் எவ்வளோ இடங்களை நம்ம தஞ்சாவூர் போயிருக்கோம் இன்னும் எவ்வளோ இடங்கள நம்ம போய்விட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்குறோம் இன்னும் பல இடங்களெலாம் இருக்குது அது என்ன இன்னும் நிறைய ஊர் இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியல